மீட்ஷோங்களா நான் இந்த மாதிரி சுடி ஆர்ட்ரு பண்ணியிருந்தேன் என் பெயரு கீதா நான் தேவனாங்குறிச்சிலேருந்து தேவனாங்குறிச்சியில் இருக்கேங்க ம் சுடி ஆர்டர் பண்ணியிருந்தேங்க அது அது பர்ஃபெக்டா இருக்குதுங்க எனக்கு ஆ க்ளாத் நல்லா இருக்குது நல்ல ஒரு டிசைன் கலர் நல்லா இருக்குது ஆ என் ஃப்ரெண்ட்ஸுலாம் கேட்டாங்க எங்கே வாங்குனேன்னு மீட்ஷோவில் தான் வாங்குனேன்னு சொன்னேன் ஆ சரி வந்து வாங்கிக்கிறேன் நானும் ஆர்ட்ரு போட்டு வாங்கிக்கிறேன் எங்கே எனக்கு அனுப்பு அந்த லின்ங்க அனுப்புனு சொன்னாங்க எங்கே ஆ எங்கள் ஆ எங்கள் பெரியம்மா கேட்டாங்க எங்கள் பெரிம்மாவோடைய பொண்ணு கேட்டாங்க சித்தி பொண்ணு கேட்டாங்க ஆ எங்கள் காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு நான் அந்த ட்ரெஸ் தான் போட்டு போனேன் அந்த ட்ரெஸ் போட்டு போய் ப்ரைஸ் வாங்கிட்டேன் எங்கள் மேம்லாம் வந்துட்டு இந்த ட்ரெஸு எங்கே வாங்கின அப்டினு கேட்டாங்க இந்த மாதிரி மீட்ஷோவில் தான் வாங்கினேன்னு சொன்னேன் ஆ நல்லா இருக்குது க்ளாத்து நல்லா இருக்குது எனக்கு நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது ஃபிட்டாக இருக்குது எனக்கு ஏற்ற மாதிரியே ட்ரெஸு ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டீங்க ஆ நல்ல ஒரு க்ளாத்து நல்ல ஆ நல்லா இருக்குது டிசைன்லாம் நல்லா இருக்குது கலரும் நல்லா இருக்குது ம் என் என்னோடய ஃப்ரெண்டு கேட்டால் எங்கே வாங்குனேன்னு எங்கள் அண்ணா கேட்டாங்க நல்லா இருக்கே எங்கே வாங்குன அப்படின்னாங்க இந்த மாதிரி மீட்ஷோவில் தான் வாங்கினேன் சொன்னேன் ஆ சரி ஆ நல்லா ஆ அதே மாதிரி எப்போயும் போல இப்படியே இதே மாதிரி வாங்கிக்கோ வேற எதுவும் வாங்கிக்காதன் சொன்னாங்க நல்ல ஒரு க்வாலிட்டியாக இருக்குது ஆ நல்லா இருக்குது பர்ஃபெக்டாக இருந்தது